பழங்கால மற்றும் இடைக்கால இந்தியாவில் இருந்த மிக பல புகழ்பெற்ற சில மன்னர்களை பற்றி உங்கள் பள்ளியில் படி நான் பள்ளியில் படிச்ச மன்னரை பற்றின்னா எனக்கு ஞாபகம் இருந்து அக்பர் அக்பரை பற்றி நான் ஹிஸ்ட்ரியில படிச்சுருக்கேன் அவரு ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு காலகட்டத்தில் வந்துட்டு ஆட்சி ஆட்சி பணிஞ்சிட்ருந்தார் அவர் முகல் எம்பரரை வந்துட்டு கைப்பற்றி இருந்தார் முகல் எம்பரரை தான் ஆட்சி செஞ்சிட்ருந்தார் அவரோட அப்பா பேர் வந்து ஹுமாயுன்னா பைரம்கான் வந்துட்டு அவரோட எங்கர் எம்பரர் அவரோட பேர்ஸ்னாலிட்டி அவர் வந்துட்டு மிக வலுமையானவர் அவரோட அவர் வந்துட்டு அவர் ஆட்சி செஞ்ச இடம் வந்து கோதாவரி ரிவர் கிட்டே இருந்துச்சு அவர் நிறைய வந்துட்டு இந்த பழங்கால எக் கல்ச்சுரல்ஸு எக்கனாமிக்ஸு இத இத எல்லாமே நிறைய பின்பற்றிட்ருந்தாருந்து பின்பற்றிட்டுருந்தார்